இந்தச் செடி எல்லாம் எதுக்கு கேட்டீங்கன்னால் அந்தச் செடியை எப்படி பராமரிக்கிறது இந்த வெயல் காலத்தில் குளிர்காலத்தில் எப்படி பராமரிக்கிறதுன்னு தெரியணும் இன்றைக்கி இருக்கிற காலத்தில் வெயல் காலத்தில் பார்த்திங்கன்னா தண்ணி பற்றாக்குறையாக இருக்குது நம்ம செடி வச்சிருக்கிறோம்னா அந்தச் செடி நமக்கே தண்ணி கிடைக்க மாட்டேங்கிறது செடிகளுக்கும் பாதுகாக்கணும் இல்லையா நம்ம உயிர் மாதிரி தான் செடியும் அந்தச் செடிக்கு நாம் எப்படி பாதுகாக்கணும் முன்ன வந்து வந் செடி மழை காலமாக இருந்தது அதனால் வந்து செடிக்குத் தண்ணியே அவ்வளவு நமக்குத் தேவைப்படுற அளவுக்கு நம்ம விட வேண்டியதில்லை இப்போ இன்றைக்கி இருக்கின்ற காலம் வெயல் காலத்தில் வந்து இன்றைக்கி தண்ணி நம்ம பற்றாக்குறையாக இருக்குது அந்தத் தண்ணி நம்ம என்ன பண்ணுறதுன்னா மழை நீருக்கு முன்ன நான் மழை நீர் சேமிப்பு மாதிரி தொட்டி மாதிரி கட்டியிருந்தேன் இப்போ மழையும் பெய்யல அந்த மழை நீர் சேமிப்புக்கும் தண்ணி போய் சேர்றதில்லை அப்போ நம்ம வீட்டில் வந்து ஒரு சின்னத் தொட்டி மாதிரி கட்டி அந்தத் தொட்டியில் தண்ணி நம்ம கொண்டு போய் ஊற்றி அந்தத் தண்ணி வந்து ஓசு மூலிமா அந்தச் செடிகளுக்கு எத்தனை செடி அங்கே இருக்குதுன்னு நம்ம எவ்வளவு தோ அந்தச் செடி வச்சிருக்கோமோ அந்தச் செடிக்கு அளவு சும்மா கொஞ்சம் கொஞ்சமாக தோ இந்த ஓசுகள் மூலிமா தான் தண்ணி போயிட்டிருக்குது அந்த ஓசு மூலிமா போகிறதுனால தான் அந்தச் செடிகளுக்கு வந்து நம்ம அந்த உயிருக்கு கா பாதுகாப்பு பண்ணுறோம் ஐயோ செடி நம்ம வச்சிருக்குறோமே அந்தச் செடியை வந்து வாடக்கூடாது செடி செழிப்பா இருந்தால் தான் நாமளும் ஒரு செழிப்பா இருக்கின்ற மாதிரி அந்த மாதிரி மெத்தேர்டில் பண்ணால் தான் நமக்கும் ஒரு நல்லது ஏன்னால் மரங்கள் வளிக்கிறது வ வளர்க்கறது ஒரு பெரிய கஷ்டம் தானே அது செடியாகவே வளர்த்தி விதைய போட்டு அந்தச் செடி வளர்ந்து அது பெருசாகிற வரைக்கும் நாம் நம்மளுடைய கடமை நம்ம கொழந்தைய எப்படி பாதுகாண்றமோ அதே மாதிரி தான் அதுவும் அதுவும் ஒரு வளர்ப்பு தான் ஒரு உயிர் தான் அதுவும் வந்து பெருசாக வர்ற வரைக்கும் நல்லா பாத்துக்கணும் இன்றைக்கி பெஸ்ட்டு அதுதான் நீங்களும் அந்த மாதிரி பண்ணுங்கள் ஒரு மரங்கள் எப்படி பார்க்கணும்மோ எப்படி செடிகள் பார்த்து எப்படி மரங்கள் ச வளர்த்துணுமோ எப்படி பண்ணுமோ அந்த மாதிரி நீங்களும் ஒரு பண்ணிங்கன்னால் ரொம்ப நல்லதுங்க